இப்போ நம்ம ஊரில் தக்காளி ரேட்டு காய்கறி ரேட்டு எல்லாம் பார்க்கும்போது கம்மி ரேட்டாக வந்தாலும் வெளியூர் போகும்போது அதிக ரேட்டு ஆகுது அதிக ரேட்டு எப்படி ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு காத்திங்கன்னா அதுக்கு டேக்ஸு தமிழ்நாட்டில் அதான் உள்ளூர் சந்தையில் என்ன ரேட்டு கிடைக்கிதுனு பார்த்திங்கன்னா உள்ளூரில் குறைவா கிடைக்கும் வெளியூர் போக போக அது எக்ஸ்போர்ட்டு டேக்ஸுன்ற முறையில் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க ஏற்றுமதி பண்ணுறதுனால அது வெலை அதிகம் ஆகுது